ஒவ்வொரு குடிமக்களுக்கும் வங்கி கணக்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது இந்த வங்கி கணக்கு வெச்சுருக்கவுங்க எல்லாமே வந்து பெரும்பாலும் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னெனா வந்து வங்கியில் போய் அதுக்கப்புறமா வந்து அவங்களோடைய பணத்தை வந்து அவங்களோடைய வங்கி கணக்கை வந்து செலுத்துகிற மாதிரி இருக்குது அது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வங்கிக்கு போகும்போது ரொம்ப நேரம் லைனில் நின்று அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய பணத்தை வந்து நம்மளால் வந்து நம்மளுடைய வங்கியில் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்குது ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அரசாங்கம் அவங்களோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சரி செய்யப்பட்டிருக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே சரி செஞ்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி நீண்ட நேரம் போய் நம்ம வங்கியில் நின்று பணம் போடுறதோ எடுக்கிறதோ வந்து ஆதாரம் காட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன ஏடிஎம் சென்டர் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான ஏடிஎம் சென்டர் எல்லாமே வந்து நம்ம மிக எளிதில் போய் நம்மளுடைய வங்கி கணக்கில் வந்து நம்மளால் பணம் செலுத்த முடியும் அந்த வங்கி கணக்கிலேருந்து நம்மளால் வந்து பணம் எடுத்துக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து க்யூஆர் கோட்டிலேருந்து பணமே ஒன்று வந்து இன்டடியூஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா வந்து நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்போ டீ சாப்பிட்றோம் நமக்கு வந்து பில் வருதுன்னால் அந்த பில்லை வந்து ஏ மிக எளிதாக வந்து நம்மளால் வந்து நம்மளோட வங்கி கணக்கில் இருக்க பணத்தை வெச்சு நம்மளால் செலுத்த முடியும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் வங்கிக்கு போய் நம்ம சேமித்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வங்கியில் இருந்தே டேரெக்டாக வந்து நம்மளால் வந்து ஈஸியாக செலவு பண்ணிக்க முடியுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வங்கியுடைய பாதுகாப்பு தன்மையும் வந்து அதிகரித்திருக்காங்க ஸோ யார் நினைச்சாலும் வந்து நம்மளுடைய வங்கியில் இருந்து ஈஸியாக வந்து பணம் எடுத்துட முடியாது அவங்களோடைய வங்கியில் இருந்து அவங்க மட்டும் தான் பணம் எடுக்க முடியும் இப்போது உதாரணத்துக்கு அவங்களோடைய வங்கியில் அவங்களோடைய மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும் தான் வந்து அவங்களோட வங்கியில் இருந்து அவங்க வந்து பணம் எடுக்க முடியும் ஏன்னால் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவங்களுக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி இல்லாமல் வந்து அவங்களால வந்து எந்த வித ஒரு வங்கி செயல்பாடுங்கிறதே வந்து அவங்களால வந்து செய்ய முடியாது இந்த மாதிரியான புது புது விஷயங்கள் இந்த மாதிரியான சேவைகள் எல்லாம் வந்து அரசாங்கம் வந்து வங்கிகளில் வந்து புதுசு புதுசாக செயல் படுத்திகிட்டு வந்து மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த மாதிரியான எளிய சேவைகள் எல்லாம் அரசாங்கம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நான் கேட்டுக்கிறேன் நன்றி